அண்ணா அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு த்ரீ ஹண்ட்ரட்டா ஓகே என்கிட்டே கையில் அமௌண்ட் இல்லை நான் ஜிபே ஃபோன் பேயில் பண்ணவா ஓகே ஸ்கேன் பண்ணுறது வச்சுருக்கீங்களா இல்லை மொபைல் நம்பராண்ணா ஸ்கேன் இல்லையா மொபைல் நம்பர் சரி ஓகே மொபைல் நம்பரை சொல்லுங்க ஆ ஓகே இதோ அனுப்பிடுறேன்ண்ணா